அதாவது உங்கள் எங்களுடைய மாநிலத்தை பொறுத்தளவு தமிழ்மொழி தமிழ் மொழி மிகவும் முக்கியமான மொழியாகும் அனைத்து மாணவ மாணவிகளும் தமிழ் மொழி வழியில் படிக்கிறார்கள் அதனால் மாணவர்கள் எண்ணற்ற நற திட்டங்களை பெறுகிறார்கள் அதாவது எங்களுடைய தமிழ்நாடு அரசு புதிதாக ஒரு கல்வி முறை திட்டத்தை பரிந்துரைத்திருக்கிறது அதாவது ஆறு முதல் பனினண்டாம் வகுப்பு வரை தமிழ் கல்வியிலே பயின்றால் அந்த மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று அறிவித்து அது மூலம் எங்களுடைய க எங்களுடைய மாநிலத்தில் பின் தங்கிய மாணவர்கள் அதாவது கல்வியிலே பின்தங்கிய மாணவர்கள் மருத்துவம் பொறியியல் போன்ற படிப்புகளில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு தமிழ்மொழியின் மூலமாக அவர்களுக்கு கல்வி கிடைப்பது என்பது மிகவும் அரிதாக இருக்கிறது அது மட்டுமின்றி எங்களுடைய மாணவர்கள் தமிழ் மொழி கல்வி படிப்பதனால் அவர்களுக்கு வேலைவாய்ப்பிலும் இட ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது தமிழ்மொழியில் பயின்ற மாணவர்கள் மட்டும் பயணிக்க வேண்டிய வேலைவாய்ப்பு துறையிலும் அதிக மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அதுமட்டுமின்றி தமிழக அரசு பல பாடத்திட்டங்களிலும் பல புது முயற்சிகளை கொண்டு வந்திருக்கிறது அதாவது பள்ளி மாணவர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் பழைய காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் கலை அறிவியல் இலக்கியம் போன்ற அனைத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக பாடதிட்டத்தில் கொண்டு வந்திருக்கு ஆதலால் கவில்வி முறையில் தமிழகத்திலே மாணவர்களுக்கு நிறைய பங்கு வகிக்கின்றது அதன் மூலம் மாணவர்கள் சங்க காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களே நாகரிகங்கள் பழக்கவழக்கங்கள் அவர்களுடைய முறைகளையும் பயன்படுகிறார்கள் ஆதலால் இந்த தமிழ் மொழி கல்வி என்பது மிகச்சிறப்பான ஒரு மொழியாக விளங்குகிறது இதன் மூலம் மாணவ மாணவிகள் அதிக பங்கு வகிக்கின்றன என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்த முறையில் இந்த முறையில் பல மாணவர்கள் பயன்பெறுகின்றன அதனால் எங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கண்டுள்ளோம் என்பது குறிப்பிடத்தக்கது எனவே கல்வி முறையை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் மாணவர்கள் எண்ணற்றவர்கள் நல பல திட்டங்கள் மூலம் நல்ல வளர்ச்சியடைந்துள்ளனர் உதாரணமாக சொல்லவேண்டுமென்று சொன்னால் ஒரு சாதாரண பள்ளியிலே படித்த அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார் ஒரு மாணவி திண்டுக்கல் மாவட்டத்திலே இதெல்லாம் குறிப்பிடத்தக்க மாநில கல்வித்திட்டத்திலே இதை செய்த புரட்சியின் காரணமாக என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள்